ஏங்க அண்ணா இல்லையா ஓ அப்படிங்களா வீடு காண்ட்ரெக்ட் எடுத்திருக்கேன் அதுக்கு நான் நாலு டோர் செய்ய மரம் வேணும் என்ன மரங்க இருக்குது ம் ம் தேக்கு மரம் வேணுங்க

ஆ ஓகே ரேட் எவ்வளோங்க அப்படிங்களா ம் எனக்கு ஒரு நூறு கேஜி வேணுங்க ஒன் லேக்காங்க அண் அண்ணன் இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க அண்ணன் எப்போது வருவாங்க அவங்க அவங்கனா கொஞ்சம் கம்மி பண்ணி தருவாங்கங்க நூறு கேஜி வாங்கிறோ இல்லை நான் ரெகுலர் கஸ்ட்டமர் தாங்க ஏதோ பார்த்து கொஞ்சம் செய்யுங்களேன் கொஞ்சமாவது கம்மி பண்ணலாமே நான் திருச்சி ஓகே ம் ஓகே ஆ சரிங்க அண்ணனை பார்த்தா கேட்டதாக சொல்லுங்க ஓகே அவங்ககிட்ட சொல்லுங்க ரெகுலர் கஸ்ட்டமர் தான் ஆ ஓகே

ஆ சரிங்க ஆ டங்க்ஸ்